தமிழ்மொழினால் என் வரலாறே என் இலக்கணமே தமிழ் மொழி தான் ஏன்னால் நான் பிறந்ததுலருந்தே எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி காலத்தில் இருந்து தமிழ் மொழி தான் நாங்கள் பின்பற்றிகிட்டு வரோம் ஏன்னால் நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன் தமிழ் வந்து நிறையா பேர் ஆர்வம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க ஃபாரினெலாம் சரி சைனாவில் இருந்து அங்கே இருந்தெலாம் வந்து இங்கே தமிழ் லேங்குவேஜ்ஜி வந்து நல்லா கற்றுட்டு போகிறாங்க அது நினைச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னால் நம்ம தமிழ்மொழி வந்து இவ்வளோ நான் இப்போது இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க இப்போ நம்ம மேக்சிமம் நம்ம சென்னை நம்ம தமிழ்நாட்லேயே இப்போ வந்து தமிழ் மீடியம் படிக்காமல் எல்லாம் இங்கிலீஸ் மீடியம் கற்றுக்குட்டு எல்லாம் இங்கிலீஸ்லேயே பேசிக்கிறாங்க யாருக்கும் முறையா அவங்குளுக்கு வந்து தமிழே தெரிகிறது இல்லை தமிழில் எதனால் ஒரு இப்போ நீயா நானா நிகழ்ச்சியில் வந்து தமிழ் பேசுபவர் தா தமிழர்கள் தமிழ் பேசுபவர்கள் மற்றும் வட இந்தியர்கள் தமிழ் பேசணும் இது கான்சப்ட்டில் நிறைய பேர் பாம்பே இந்த மாதிரி ஃபாரினில் கன்ட்ரிஸில் இருக்கிறவங்களாம் நம்ம தமிழ் மொழியில் ரொம்ப ஆர்வம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து தமிழ் மொழி ஒரு இதுவாக எடுத்துகிறது இல்லை அவங்க வந்து நம்ம அவங்க பாரம்பரிய மொழியே தமிழ்கிறது மாதிரி எடுத்துக்கலை எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் தான் அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதனால் தமிழ் மொழிய வந்து ரொம்ப ரொம்ப அடிபடை வந்து ரொம்ப குறைஞ்சிகிட்டே வருது இதனால அதனால ரொம்ப தமிழ் மொழிக்கு வந்து நம்ம தான் வந்து இந்த ஒரு இதுவாக எடுத்துக்காட்டாக இருக்கணும் நம்ம தாய்மொழி தமிழ் அதுக்கு வளர்ச்சியாக நம்ம இருக்கணும் தமிழ் மொழி வந்து நம்ம பாட்டன் பாட்டன் காலத்தில் இருந்து ஆட்சி ஆட்சி புரிகிற காலத்தில் இருந்து மன்னவர் மன்னர் இந்த மாதிரி காலத்திலருந்து தமிழ் மொழி நல்லா விளங்கிட்டு வந்து இருக்குது அது நினைச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது இதுக்கு அப்புறம் இதுக்கு அந்தாண்ட ஜென்ரேஷன் வந்து தமிழ்மொழியெலாம் எப்படி அவங்க ஏற்றுப்பாங்களா இல்லையான்னு எப்படின்னு தெரியல ஏன்னால் இப்பேயே இல்லை அவங்க வந்து லேங்குவேஜ் வந்து இங்கிலீஸ் இங்கிலீஸ் தான் கொஞ்சம் ல அவங்க அவங்களுக்கு லேங்குவேஜ்ஜாக இருக்குது தமிழை யாரும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து யாரும் பேசுவது இல்லை எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறதுனால் தமிழை வந்து முறையா கடைபிடிக்கிறது இல்லை அதால் நம்ம தாய்மொழி தமிழ்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளால நாம் வந்து தமிழ் மொழியை கடைபிடிக்க வேண்டும் அது தான் முக்கியம் எல்லாத்துலேயுமே இப்போ வந்து பாம்பேவில் வந்து ஹிந்தின்னால் தமிழ்நாட்டில் வந்து தமிழை தான் சொல்லி கொடுக்குணும் இங்கிலீஷெலாம் அடிபடை தான் அதெலாம் நம்மளுக்கு நம்மளுக்கு அந்தாண்ட வந்து பிரிட்டிஷ் மொழி தான் இந்த இங்கிலீஸ் அதனால எல்லாம் ஆங்கிலத்தை தான் எல்லாம் வ விரும்பி படிக்கிறாங்க தமிழ் வந்து இப்போ யாரும் மதிக்கிறது இல்லை தமிழில் பேசுர்றது இல்லை இந்த நம்ம தமிழில் பேசினால் நம்மளுக்கு ஒரு ஒரு அடையாளம் ஒரு வீரம் தமிழ்னாலே தமிழ்னாலே நம்ம நெஞ்சில் ஒரு வரணும் அது நம்ம ரத்தத்திலருந்து நம்ம உணர்வு வந்து தமிழ் தான் தாய்மொழி தமிழ்